திறந்தவெளியில நீச்சல் அடிக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யணும்னால் பாதுகாப்பான முறையில் தான் நான் வந்து நீச்சல் அடிக்கணும் என்ன அந்தக் கண்ணுக்குக் கண்ணாடி நீச்சல் கண்ணாடி அப்புறம் நீச்சல் உடை போன்ற சாதனங்களை நம்ம பயன்படுத்தி தான் நீச்சல் அடிக்கிறது ரொம்ப நமக்குப் பாதுகாப்பாக இருக்குதுங்க ஆமாம் அது மாதிரி பெரிய நீர்நிலைகள்ல நீந்தும்போதும் அது மாதிரி இப்போப் பாறைகள் இந்த பாசி படர்ந்த இதெல்லாம் இருக்குதுல்ல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அருவி கொட்டும் அதிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணீருடைய நீருடைய நீரோட்டம் வந்து மிக வேகமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துலெல்லாம் பாதுகாப்பாக நீச்சல் அடிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அதில் தடுமாறி விழுந்துட்டோம்னா உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஃபர்ஸ்டு நம்முடைய பாதுகாப்பு இரண்டாவது தான் நீச்சல் அதில் சரியான முறையில் புரிஞ்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த நீச்சலை சரியான முறையில் நீந்தி அதில் பயிற்சி எடுத்து நம்முடைய உடலை உற்சாகத்தோட வச்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுங்க